பத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இரபது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று